நாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவையோ காய்கறிகள் தேவைன்னால் காய்கறிகளை எடுத்து தண்ணியில் கழுவி நல்லா சுடுதண்ணியில் கழுவி அதை ஒரு பாத்திரத்துல வெச்சுக்கணும் அதுக்கப்புறம் தேவையான மசாலா பொருட்களை எடுத்து பக்கத்தில் வெச்சுக்கணும் தேங்காய் துருவுதல்னால் அது தேங்காயை துருவி வெச்சுக்கணும் வெங்காயத்தை உறிச்சி வெச்சுக்கணும் வெங்காயத்தை உறிச்சி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணணுமா இல்லை முழுசா வெச்சுக்கணுமாங்கறத நம்ம தான் பார்த்துக்கணும் சட்டியில் எண்ணெய் எல்லாமே சட்டியை வெச்சு அதுக்கு பக்கத்தில் எண்ணெய் கடுகு சீரகம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பக்கத்தில் வெச்சுக்கணும் ஒவ்வொன்றுமே எப்போ போடணும் அப்படிங்கிறத முதல்ல எடுத்தோவுன்னே எண்ணெயை ஊற்றி ஊற்றணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கடுகு போடணும் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பில்லை கருவேப்பில்லையும் நமக்கு எல்லாமே நமக்கு ஃபிரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்ப நல்லது கருவேப்பில்லை போட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் அது போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா வ வதங்குனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவை வெட்டின காய்கறி முதல்ல வெட்டினோமா காய்கறியை ஒவ்வொன்றா போடலாம் தக்காளியை வெட் வெட்டி வெச்சுக்கலாம் எல்லா பொருளையுமே சுத்தமாக கழுவுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வைக்கணும் கழுவுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி தனித்தனி பாத்திரத்துல வச்சுக்கணும் ஏன்னால் எது எது எந்தெந்த வரிசையில் போடணுமோ தொடர்ந்து முதல்ல தக்காளி போட்டதுக்கு அப்புறம் காய்கறிகளை போடணும் காய்கறி எந்தெந்த காய்கறி எந்தெந்த வேகத்தில் போடணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தண்ணியை ஊற்றி நல்லா கொதித்து லைட்டாக பாதி கொதிக்கணுமா இல்லை முக்கால்வாசி கொதிச்சுட்ணுமா எல்லாம் காய் எந்தளவுக்கு வெந் வெந்திருக்கணும் அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா கிளறி விட்டு நல்லா மூடி வைக்கணும் மூடி வைச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷமாக தேவையான அளவு உப்பு மறந்துவிடாம போட்டுடணும் தேவையான நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நல்லா இன்னொரு மொறை காய்கறிகளை வந்து கிளறி விட்டதுக்கு அப்புறம் மறு மறுபடியும் மூடி வெச்சிடணும் மூடி வெச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து காய்கறி இறக்கும் போது தேவையான அளவுக்கு காய்கறிக்கு தேங்காய் போடுறது நல்லது ஒரு சிலர் தேங்காய் போடுவாங்க நமக்கு தேவையான பொருளை தேங்காய் சுரண்டி வெச்சுருந்தோமோ அது வந்து காய்கறிக்கு மேலே போட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் லைட்டாக கிளறி விட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அடுப்பில் அடுப்பு அணைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சுட்லாம் கொஞ்ச நேரம் வைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாமே இருக்கா ஒரு நல்லா இருக்கா சரியா அளவாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடி உப்பு எதுவும் கம்மியாக இருந்தால் மறுபடியும் போட்டுவிட்டு நமக்கு தே மூடி வச்சுட்டு கரண்டி கிளறி சரியான பதத்தில் இறக்கி வைச்சாவே நமக்கு தேவையான உணவு தயார் ஆகிரும்